தோட்டக்கலை வந்து எப்படி தொட உங்களுக்குத் தூண்டியது எனக்கு எப்படித் தூண்டியதுன்னால் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்க தோட்டம் வெண்டக்காய் செடி அந்த அவரைக்கா அந்த தக்காளிச் செடி அப்புறம் மிளகாய்ச் செடி எல்லாம் இருந்தது அவங்க வந்து அவங்கள பார்த்து எனக்கு நாங்களும் வைக்கலாமே அப்படின்னு எனக்கும் தூண்டிச்சு அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து கால் கிலோ அந்தமாதிரி அலு அறுத்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக உணவு செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அதை பார்த்து எனக்கும் நாமளும் செய்யலாமே அப்படின்ட்டு எனக்கும் தூண்டுச்சு நானும் எங்கள் எங்கள் தோட்டத்திலல்லாம் நானும் இந்த மாதிரி தக்காளி செடி வெண்டைக்காய் செடி அப்றம் புடலங்காய் அப்றம் பச்சை மிளகாய் இந்தமாதிரியெல்லாம் நான் கொத்தமல்லி கருவேப்பில இந்த சின்னச் சின்ன செடிகளை எல்லாம் வச்சு நம்மளுக்கு யூஸ் உள்ளதாகும் நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்றோமில்ல அந்தமாதிரியெல்லாம் நான் எங்கள் தோட்டத்தில இருந்து பறித்து நான் குழம்பு வச்சு அந்தமாதிரியெல்லாம் சாப்பிடுவேன் அப்றம் பூக்கள் ரோஸு குண்டுமல்லி இந்த இந்தமாதிரியெல்லாம் நான் எங்கள் வீட்டில் இருக்குது இந்தமாதிரியெல்லாம் நாங்கள் வச்சு நான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்தமாதிரி பூவெல்லாம் பறித்து அது நாங்கள் கொஞ்சம் விற்குவோம் கொஞ்சம் வந்து நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ இந்தமாதிரி தோட்டத்திலருந்து எனக்கு இந்த மாதிரி தூண்டிச்சு